ஒரு லட்சத்து இருபத்து ஏழாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது மூணு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்து எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு நாலு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஆறு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு ஒன்பது லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்து எட்நூற்றி அறுபத்தி ஒன்று